ரன் ரன்னிங் ஷூஸ் வந்து க்ரிப்னஸ் இருக்கும் அதனால எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரிக்கெட் ஆடும்போது போடக்கூடிய அந்த ட்ராக் பேண்ட் டீ ஷர்ட்டு கரெட்டாக அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்